ஹலோ பாலாஜி ட்ராவல்ஸா விழுப்புரத்துலேருந்து திவ்யா பேசுகிறேன் எங்கே சார் இருக்கிங்க இங்கே வந்துட்டீங்களா என்னால் உங்களை பார்க்க முடியல எக்ஸாட்டாக எங்கே இருக்கிங்க லேண்ட்மார்க் சொல்லுங்கள் லேண்ட்மார்க் சொல்லுங்கணா அங்கே இல்லைன்னா பிள்ளையார் கோவில் இருக்குல்ல அங்கே தான் வீடு அந்த வீட்டுக்கு முன்னாடியே தான் நிற்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்களேன் வர முடியுங்களா சரி ஓகே ஓகே சார் ஓகே வச்சுடுறேன்